சந்திர மண்டலத்துக்கு இப்போ நம்ம பிஎஸ்எல்வி ராக்கெட்டுலாம் அனுப்புகிறோம் அது போய் நம்ம அங்கே வாழ்வதற்கான சூழ்நிலை என்னென்ன என்பதை பற்றி நமக்கு அறிக்கையாக அனுப்பும் அதில் வந்து நம்ம அங்கே உயிரினங்கள் நீர் நீர் நிலைகளை பற்றியும் அதில் நாம வாழ் வாழ்கின்ற இடத்தில் உள்ள சூழ்நிலைகளை பற்றியும் அது நமக்கு எடுத்து கொடுக்குது அப்போ நம்ம அது மாதிரி நம்ம வாழ்வதற்கான சூழ்நிலைகள் அமைந்தால் நம்ம அங்கே போய் வாழ்வதற்கு மனிதர்கள் போய் இப்போது வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிரங்கங்கள்லேயும் வாழ்வதற்கான சில சூல்நிலைகள் அமைவதாக நம்ம கருதப்படுகிறது அதே போல் மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்கான அமைவிடமாக அது அமைகிறதா என்பதை நம்ம இந்த பிஎஸ்எல்வி அந்த மாதிரியான ராக்கெட்டுகள் மூலமாக தான் நம்மளால் அறிந்துக்கொள்ள முடியும் ஏனா அது எடுத்து அனுப்புகின்ற அந்த புகைப்படத்தின் மூலமாக நம்ம அந்த நிலமைகளை அதனுடைய சூல்நிலைகளை அறிந்துக்கொண்டு நாம் அதற்கேற்றார் போல் வாழ்வதற்கான ஒரு சூழலை நாம் அமைத்துக்கொள்ளலாம் இதுதான் மற்ற கிரகங்களில் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்பதற்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக கருதப்படுகிறது வேறு ஒன்றும் இதற்கு சொல்வதற்கு இல்லை